சொல்லுங்க சார் சொல்லுங்க ஹலோ ஓகே எதுமாதிரிங்க ஓ சரிங்க சரிங்க ரேட்டு வந்து இப்போ எடுத்துக்கிறது அதுமாதிரி இப்போ ஃபங்ஷனுக்கு தகுந்தமாதிரி எவ்வளோ எடுக்குவீங்க அப்படிங்களா நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் நேரில் வரும்போது அதுக்குத் தகுந்தமாதிரி குறைத்துகூட எடுத்துக்கலாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிற ரேட்டைவிட ஒரு பத்து அஞ்சு கம்மி பண்ணிக் கொடுக்கலாம் இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கிற ரேட்டை விட கிலோவுக்கு வந்து கிலோ கம் ஃபங்ஷனுக்குன்றதுனால் பத்து அஞ்சு கம்மி பண்ணி எடுத்துக்கலாங்க டெலிவரி சார்ஜ்ஜூக்கு தகுந்தமாதிரிங்க டெலிவரி லோக்கலாக இருந்தால் அதுக்கு தகுந்தமாதிரி பண்ணிக்கலாம் லாங்கில் இருந்தால் எடுத்துவிட்டு வந்து தர்றதாக சார்ஜ் இங்கே அதுக்குத் தகுந்தமாதிரி ஆகும் ஓகே ஓகே எடுத்துக்கலாம் வாங்க டெலிவரி சார்ஜ்க்கெல்லாம் பார்த்துக்கலாம் அதுகென்ன ஓகேங்க ஓகே